இப்போது அதிகமாக மழை பெஞ்சிட்டு இருக்குது அதனால் மீன் பிடிக்க யாரும் போக முடியலை படகு போனாலும் கவிந்து போயிடுது மீன் அதிகமாக கிடைக்கிறதும் இல்லை வியாபாரம் ரொம்ப பாதிக்கப்படுதுங்க அதனால் சுற் சுற்றுச்சூழலெல்லாம் ரொம்ப பாதிப்பாயிருக்குது கடலில் அதிகமாக அந்த பிளாஸ்டிக் பொருளெல்லாம் சேர்கிறதுனால மீனுகளெல்லாம் ச இறந்து போகுது உயிரினங்களெலாம் வாழ்வது ரொம்ப கஷ்டமாக இருக்குது